எனக்கு பிடித்த சமையல்னால் நான் வெஜிடபிள் பிரியாணி தான் சொல்வேன் ஏன்னால் அதில் சத்தான உணவுகளெலாம் இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்லெலாம் அப்பப்போ செய்வாங்க நானும் அப்பப்போ சாப்பிடுவேன் பிடிச்ச சாப்பாடுன்னால் அதுதான் எங்கே போனாலும் அதை தான் சமைச்சு எடுத்துகிட்டு போவேன் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே தெரியும் ஏ வீட்டில் எல்லாேருக்குமே பிடிச்ச சாப்பாடும் வெஜிடபிள் ரைஸ் தான் எனக்கு பிடிச்சது அதுதான் அதில் காய்கறிகள் எல்லா காய்கறியும் சேர்த்துறனால நம்மளுக்கு ஹெல்த்தியான உணவுவாகவும் இருக்குது எந்தவிதமான நோயும் வர்றதில்ல அதில் காய்கறியெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு வைட்டமின் சக்தி எல்லா கிடைக்குது அதால் நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை இது மாதிரி ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்றதுனால நமக்கு எந்த நோயும் வர்றதில்லை மு நீங்களும் ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச சமையல் சமையல்லேயும் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்களும் ஹெல்த்தியான உணவெல்லாம் சாப்பிட்டு நீங்களும் நூறு வருஷம் வாழுங்க எனக்கு பிடிச்சதுனா வெஜிடபிள் ரைஸ் அடுத்து வெஜ் பிரியாணி தான் நானும் சொல்வேன் வெஜ் பிரியாணியில் எல்லா வைட்டமின் சக்தியெலாம் இருக்குது எனக்கு பிடிச்சது அதுதான்